என்னுடைய பிறந்தநாள் அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்னுடைய மனைவினுடைய பிறந்தநாள் ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு என்னுடைய மகனுடைய பிறந்தநாள் பத்தன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெரெண்டு என்னுடைய மகன் பிறந்தநாள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்னுடைய கல்யாண நாள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு